எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விள்ளாட்டு நிறையா விள்ளாட்டுப் பிடிக்கும் அது வந்து கிரிக்கெட் கபடி டென்னிஸ் ஹாக்கி இது மாதிரி நிறைய விள்ளாட்டுப் பிடிக்கும் அதில் எனக்கு ரொம்பப் பிடிச்ச விள்ளாட்டு வந்து கபடி தான் கபடி என் ஃபேவரட் வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் விள்ளாடுவாங்க கபடி நான் பார்த்ததுலேயே நிறைய விள்ளாடுவாங்க நாங்களும் விள்ளாண்டுருக்கோம் சில மேட்செலாம் போயிருக்கோம் எங்க எங்களுக்கு பிடிச்ச கபடி டீமுண்ட்டு இருந்தால் தமிழ் தலைவாஸ் தான் அதில் ஃபேவரட் ப்ளேயர் வே என்று பார்த்தா அஜய் தாகூர் தான் ஏன்னால் அவர் ரொம்ப சூப்பரான ப்ளேயர் அது மத்துல்லாமல் சூப்பர் ரைடர் ரைடு வந்து சூப்பராக பண்ணுவார் எப்படின்னா அவர் ரைடு அவர் தான் சூப்பராக பண்ணுவார் அதே மாரி இன்னொன்னு ரைடு ஸ்பெஷல்னால் பெங்கால் வாரியஸில் உள்ளவர் தான் ஏ கப்பீர் சிங்தான் அவன் தான் சூப்பரான ரைடு அவர் அவர் ஒரு ரைடு போனால் எப்பிடினாலும் குறஞ்சபட்சம் மூணு பாயிண்ட் இல்லாமல் ரைடுலேருந்து வர மாட்டார் மை ஃபேவரட் ப்ளேயர் என்னோட ஃபேவரட் ப்ளேயர்னால் அஜய் தாகூர் கப்பீர் சிங் இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லுவேன் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஸ்டார் ப்ளேயர்ஸ் அதுமட்டும் இல்லாமல் கபடி வந்து சின்ன ஏன்னால் தமிழ்நாட்டோடய பாரம்பரிய விள்ளாட்டு அது ஒன்றுல்லாம மற்றப்படி கபடி வந்து எல்லோருக்கும் ஒரு ஒரு பேஸ் பேஸிக்காக ஒரு எனெர்ஜிட்டிக்கான ஒரு விள்ளாட்டுன்னா அது கபடி தான் உடம்பு வேர்க்க விறுக்க விள்ளாட்ற ஒரே விள்ளாட்டு கபடி தான் அதிகமாக விளாட்றது நம்ம நாட்லையே அதிகமா விள்ளாட்றதும் கபடி தான் அதிகமா விள்ளாட்றாங்க தமிழ்நாட்டோட வந்து பேஸ் தமிழ்நாட்டோட வெளையாட்டுன்னு வந்ததுன்னா கபடி தான் கபடி தான் எப்புடின்னாலும் நிறைய இப்போ கபடிக்கு வந்து எல்லா கேம்ஸ்லையும் இருக்குது விவோ ஐபிஎல் ஐபிஎல் எப்படிலாம் வருதோ அதே மாரி கபடிக்கும் இப்போது ப்ரோ கபடி இதை மாதிரிலாம் சொல்கிறாங்க கபடியை இப்போ நல்ல இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு வரப் போறா பண்ணிட்ருக்காங்க கபடி வந்து எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு விள்ளாட்டு கபடியும் நல்ல விள்ளாட்டு தான் அதனால் மற்ற விள்ளாட்டு சொல்லலை மற்ற எல்லா விள்ளாட்டும் நல்ல விள்ளாட்டு தான் கபடியும் ஒரு நல்ல விள்ளாட்டு